டாக்டர் உள்ளே வரட்டுமா டாக்டர் நான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ரெப்ரெசென்டிட்டியூவ் நாங்கள் வந்து இப்போது எங்கள் கம்பெனி பேர் வந்துட்டு எக்ஸ்ஓ கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் கம்பெனியிலேருந்து இப்போது ஒரு புதுசாக ஒரு மருந்து ஒன்று தயாரித்திருக்கோம் கண்டிப்பாக டாக்டர் கண்டிப்பாக இப்போது பேரசிமோடல் இருக்குதுல்ல அதில் வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபீவருக்கு போடுறது அந்த மாதிரி இருக்கும் அதோட எஃபெக்ட்டு எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஒன்று கண்டுப்பிடிச்சிருக்கோம் இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூரமும் போகும் தலை வலி கால் வலி பாடி பெயின் எல்லாமே வந்து போய்விடும் இல்லை நாங்கள் வந்து கிளீனிக்கலாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை நாங்கள் ஹியூமன் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை அப்புறம் இந்த மருந்து வந்து கவுர்மெண்ட் அப்ரூவல் மருந்து தான் இன்னொன்று என்னென்னால் இப்போது அனஸ்தீஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஆ உங்கள் உங்கள் டா உங்கள் ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் கொடுத்த அனஸ்தீஷியா தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவியூவ் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னாங்க மேக்ஸிமம் நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதெலலாம் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லல்லை ம் ஆ நியூவ் வராது நாங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் கொடுப்போம் இது கண்டிப்பாக இது ஒரு நம்ம மெடிக்கல் வேர்ல்ட்டில் வந்து ஒரு புதுசாக வந்திருக்கற ஒரு மருந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கண்டு பிடிச்சோம் இதனால எந்த ப்ராப்ளமும் வராது கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு தனியாக தலை வலிக்கு ஜூரத்துக்கு வந்து தனியாக கொடுக்கறதுக்குப் பதிலாக இதை நீங்கள் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இப்போது நீங்கள் வந்துட்டு வாங்கிறீங்களா இல்லை உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து சாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஒன் பாக்ஸ் கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா சரி ஓகே டாக்டர் நான் அப்போது வந்து கொடுத்துட்டு போகிறேன் சரி டாக்டர் தேங்க்ஸ்